நாங்கள் அது காவேரி ஆற்றுல குளித்ததுதான் வந்து மிகவும் சவாலானதாக இருக்கும் அந்த சுழலில் என் ஃப்ரெண்டு சிக்கி அதுக்கப்புறம் தப்பித்து வந்தோம் அது கொஞ்சம் அட்வென்ச்சராக இருந்துச்சு ஸ்விம் செட்டு அது பற்றி நான் பேச விரும்பலை நான் ரொம்ப எ என்ஜாய்மெண்ட்டாக ப ஸ்விம்மிங் அ பண்ணுவோம் ஒன்னு ஒன் அவர் ரெண்டு அவர் இந்த மாரிலாம் நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பண்ணியிருக்கோம் கை காலெல்லாம் ஊறிப் போய்விடும் அந்த அவ்வளோ இதாக இருக்கும் தண்ணியில் ஃபுல்லாக கடந்து ச அடித்து விளாண்டுக்கிட்டு நீச்சல் போட்டி நடத்திக்கிட்டு இங்கிருந்து அந்த ஊருக்குப் போகிறது அந்தக் கரையை தொடுறது இந்த இந்தக் கரையை தொடுறது கீழே முழ்கி காசு எடுக்கிறது மண் எடுக்கிறது கூழாங்கல் எடுக்கிறது அந்த மாரி நிறையா விளாட்டு விளாடுவோம் நம்ம பசங்களாக இருந்தாங்கன்னால் அவங்கள வந்து என்ஜாய் பண்ணி இது பண்ணுவோம் அவங்கள வந்து கேலி பண்ணிகிட்டு நிற்போம் பசங்களை தள்ளி கீழ தள்ளி விட்டு ஏ ஏ இது பண்ணுவோம் நீச்சல்தாங்க நீச்சல் அடிக்கிறது வந்து எனக்கு சின்ன வயசிலேருந்து ரொம்ப பழக்கமான ஒரு பரிச்சியமான ஒரு பொழுதுபோக்கு அது ரொம்பப் பிடிக்கும்